எங்கள் வீட்டுக்கும் முன்னாடியும் பின்னாடியும் நடை நிறைய இடம் இருக்குது நாங்கள் நல்லா எல்லாம் தோட்டமெல்லாம் வைக்கிறோம் முதல்ல பார்த்திங்கன்னா குண்டு மல்லி முல்லை கனகாமரம் ரோஸ்ஸு சாமந்தி இதெல்லாம் வச்சுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் காய்கறியையும் எல்லாத்தையும் வச்சுருக்குறோம் வெண்டக்காய் கத்திரிக்காய் பாவக்காய் புடலங்காய் சொரக்காய் மிளகாய் செடி இது எல்லாம் வச்சுருக்குறோம் வச்சுருந்து முன்னாடியும் பின்னாடியும் நல்லா அழகாக வைச்சிருக்கோம் எல்லோரும் வந்து பார்ப்பாங்க எங்கள் காய்கறிங்களாம் வச்சுருக்கறத பார்த்துட்டு அருமையாக போவாங்க மேலே மாடியிலியும் இந்த ஜாடிங்கள் வச்சு அதுலியும் நாங்கள் செடிங்க வச்சுருக்குறோம் நிறைய செடிங்க வச்சுருக்குறோம் அதில் பாவக்காய் செடியெல்லாம் நல்லா சூப்பராக வருது அதையும் ஜனங்கள் வந்து பார்த்துட்டு என்ன ஒன்று தண்ணி ஊற்றுறத்துக்கு கொஞ்சம் வசதி க கம்மியாக இருக்கும் நாங்கள் எடுத்துகின்னு போய் தான் அந்த தண்ணியை ஊற்றணும் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் வசதி கம்மியா இருக்குது அதையும் பார்த்து எல்லோரும் பரவாயில்ல இப்படி வச்சுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரிக்கப்படுவாங்க